எனக்கு சமையல் போட்டிகளில் கலந்துக்கொள்ள வேண்டும் என்று நிறைய ஆசை இருந்தது எனக்கு விதவிதமாக சமைக்க தெரியாது இருந்தாலும் ஏதோ ஓரளவுக்கு சமையல் தெரியும் ஆனால் யூட்யூபிலெல்லாம் போட்டதில்லை யூட்யூப்பு அப்படி எதுவும் நான் செய்ததில்லை ஆனால் செய்யவேண்டுமென்று எனக்கு நிறைய ஆசை உண்டு இது ஏதோ என்னால் முடிந்ததாவது செய்து யூட்யூபில் போடவேண்டும் சட்னிகள் விதமான சட்னிகள் எனக்கு தெரியும் அதுப்போன்று சட்னிகள் போட வேண்டும் எனக்கு அது இட்லிக்கு வைக்கக்கூடிய சாம்பார் சிறப்பாக வைப்பேன் நான் தக்காளி சாம்பாரும் சூப்பராக வைப்பேன் அடுத்தது பருப்பு சாம்பாரும் வந்து இட்லிக்கு வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் ரெண்டு இட்லி சாப்பிடுறீங்கன்னா இன்னும் ரெண்டு இட்லி சேர்ந்தே சாப்படல்லாம் அதுப்போல என்னோடய சாம்பார் இருக்கும் நான் மட்டன் குழம்பு செஞ்சாலும் எங்கள் பிள்ளைங்கள் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்வாங்க சிக்கன் குழம்பு செஞ்சாலும் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க பிரியாணி செஞ்சால்கூட நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எனக்கு எடுத்து யூட்யூப்பில் போடணும்னு ரொம்ப நாளாக ஆசை ஆனால் அதுக்குண்டான எனக்கு எதுவும் தெரியிலை நான் அது போல செய்யவும் இல்லை ஆனால் எனக்கு யூட்யூபில் போடணும்னு ரொம்ப நாளாக ஆசை இருந்துகிட்டே இருக்குதுங்க எங்கள் பசங்கக்கிட்ட சொல்லுவேன் அம்மா பா பண்ணிக்கலாம்மா செஞ்சுக்கிலாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்களும் சொல்லியிருக்குறாங்க ஆனால் எ என்றைக்காது ஒரு நாளைக்கு என்னோடய கனவு நிறைவேறும் நானும் சிறப்பாக ஒரு யூட்யூப்பில் வீடியோ போடணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசைங்க